சார் சிவகங்கையிலேருந்து மணி ஸ்டூடியோவா சார் இந்தமாதிரி என் பையனுக்கு வெட்டிங் ஷூட் எடுக்கணும் சார் அதுக்காக உங்களை புக் பண்ணுறதுக்காக கேட்டுக்கிறேன் சார் உங்ககிட்ட என்னென்ன இருக்குது சார் தெரிஞ்சுக்கலாமா கொஞ்சம் ம் கேண்டிட் வீடியோ கேண்டிட் இருக்கா சார் அவுட்டர் ஃபோட்டோ ஷூட் வந்து ஆஃப்டர் மேரேஜ்ஜும் வேணும் பிஃபோர் மேரேஜ்ஜும் வேணும் சொல்லுங்கள் ஆகஸ்ட் ட்வெல் சார் அப்போ ப்ரைஸ் அமௌண்ட்டு என்னென்ன பண்ணுவீங்க உங்களோடய இதெல்லாம் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் சார் சார் இப்போ வீடியோஸெலாம் கேண்டிட் வீடியோஸ்ன்னால் எந்தமாதிரி எடிட் பண்ணுவீங்க எத்தனை பேர் வருவீங்கள் நீங்கள் இதேதான் ஆமாம் சார் இதேதான் சார் ஓகே சார் இப்போ வந்து அவுட்டர் டோர் ஃபோட்டோ ஷூட் எங்கே சார் எடுப்பீங்கள் சார் உங்களோடய இது இருக்குதில்ல சார் நீங்கள் அடிக்கடி போய் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க அங்கே அந்த ஒரு இது சொன்னிங்கன்னால் நாங்கள் அதுக்கு தகுந்தமாரி நம்ம பண்ணிக்கலாம்ல சார் ம் சார் ப்ரீ வெட்டிங் வந்து ஹில் ஸ்டேஷன் அந்தமாதிரி எடுத்துக்கலாம் சார் போஸ்ட் வெட்டிங் வந்து நம்ம பீச்சி இந்தமாதிரி எடுத்துக்கலாம் அதிலே கேண்டிடும் வேணும் சார் அட்டாச் கேண்டிடும் பண்ணிக்கோங்க ஓகே சார் இப்போ நீங்கள் ப்ரைஸ் அமௌண்ட்டெலாம் டீடைல் எல்லாமே அனுப்பிச்சி விட்ருங்க அனுப்பிச்சிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஓகே சார் தேங்க் யூ சார்